வணக்கம் மேடம் வரச் சொல்லி இருந்தீங்களாம் பரணிதரன் அப்பா ஆ நன்றி நன்றி இது இந்த ரேங்க கார்டு தரன்னு சொல்லி இருந்தீங்களாம் தம்பி சொன்னாப்புல வந்தா எப்படி படிக்கிறான் ஆ எப்படி படிக்கிறான் என்ன செய்யறான் நல்லபடியாக படிக்கிறானா விள்ளாட்டுலேலாம் ஆர்வம் இருக்கா ஸ்கூல் வீட்டில் படிக்கிறதே மாட்டங்குறான் அவன்ல அவனுவ ம்

இது தான்பா அவங்க நாங்கள் ரெண்டு பேருமே படிப்பறிவு இல்லாதவங்க இதை நான் ஆறாவது படிச்சேன் என் வீட்டில் படிச்சவங்க இல்லை அதான் டியூசன் சொல்லிக்கொடுக்கணுமா டியூசன் வச்சேன் டியூசன் வச்சும் டியூசன் வச்சும் ம் தமிழ் ரொம்ப போனவாட்டியும் தமிழ் ரொம்ப கம்மியாகதான் இருந்துச்சி இப்போயும் தமிழ் ரொம்ப கம்மியாகதான் இருக்குது தமிழில் மேக்ஸ் அவனுக்கு சுத்தமாக வரவே மாட்டேங்குது சரி ரொம்ப நல்லது ம் ஹூம் செய்றதில்லை எப்பையாவது நம்ம தான் கண்டிச்சி அவங்க கொடுத்தாங்களா போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டம்னா அதுக்கு இது பண்ண ஒரு நாள் ரெண்டு ரெண்டு ரெண்டு ரெண்டு நிமிஷம் எழுதுவான் எழுதிவிட்டப்பா அப்படீனு சொல்லி விள்ளாடா ஓடி போயிடுறாப்பா சரிங்க சரி மிஸ் சரி மிஸ் சரிங்க மிஸ் சரி மிஸ் டியூசன்னாக்க எப்படி மிஸ் சரி சரி ஓகே ஓகே சரி அனுப்பி அப்படியே எதாவது பிஸ்கட்டு பால் கீலு கொடுத்து அனுப்பிவிட்ருறாம்முல இல்லை நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குலாமுல சரி எல்ல எல்லா எல்லா சப்ஜக்டுக்குமா இல்லை ஓ அதை வீக்காக ஆ இருக்கானே அதில் மட்டும்தாம்பா அப்படிங்ளா ஆ ஆ எல்லா சப்ஜெக்ட்டும் எடுக்கமாட்டீங்க எல்லா சப்ஜெக்ட்டும் எடுங்களேன் பணம் கொடுத்துட்றேன் எல்லாத்துலையும் கொஞ்சம் கம்மியாகதான் மார்க் வருது அவனுக்கு சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல அவன் படிக்கணும் அவ்வளோதான படிக்கிறதுக்குத்தானே செலவு பண்ணுறோம் ம் சரி வேறு எல்லாம் அந்த விளாடிகிட்டே இருக்காம்மா நீங்கள் வந்து கொஞ்சம் கண்டிங்க அதாவது வீட்டில் நம்மக்கிட்ட அவன் நான் வேலைக்குப் போயிடுறதுனால வீட்டில் நான் இருக்கேன் அவங்க அம்மாவை டேக்கா கொடுத்துக்கிர்றான் வந்வொன்னே அது இல்லை இது இல்லை கரெக்டாக படிக்கிறான் போகறான் வந்து பேக்கை தூக்கிப் போட்டுவிட்டு விளாடப் போயிடுறது நான் எப்போ வேலை முடிச்சு வர்றனோ எனக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து உக்காந்துக்கிறது ம் ஆ சரி ம் ம் ம் சரி சரிங்க சரி மிஸ் அப்புறமா இந்த யூனிபார்ஃம் ஃபீஸ்க்கு என்ன செய்யணுன்னா சொல்லவே இல்லையே நீங்கள் யூனிபார்ஃம் கேட்ருந்தேன் ஒன்றும் சொல்லவே இல்லையே பழைய

ஆ ஆ ஆ ஆ சரி சரி சரி சொல்லி அனுப்புங்கள் ரேங்க் கார்டு இங்கேயே கையெழுத்து போட்டு கொடுத்துடவா கொடுத்துட்றன் சரிமா சரிங்க சரிங்க வேற என்னமோ கேட்கணுன்னு நினச்சனே ஆ இந்த ஆ சொல்லுங்கள்

சரி ஆ சரி இல்லை அவனுக்கு என்ன இன்ட்ரஸ்ட்டு இருக்கோ சேர்த்துவுட்ருங்க

சரி ம் சரி இல்லை இல்லை ஸ்கூல் ஸ்கூல்ல டான்ஸ் கற்று வச்சுருக்கீங்களா டான்ஸ் மாஸ்ட்ரு வராங்களா கற்று கொடுக்குறாங்களா ரொம்ப தேங்க்ஸ் மிஸ் தேங்க்ஸ் மிஸ் ஓகே ஓகே சரி மிஸ் இதோ கையெழுத்துப் போட்டு தந்துடுறன் தேங்க்ஸ் மிஸ்